எங்கள் ஊர் சைடு வந்து வலங்கைமான்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே வந்து வருஷம் வருஷம் வந்து அம்மன் கோவில் அது வந்து பாடைக்கட்டி தூக்குவாங்க அது ரொம்ப ஃபேமஸ்ஸாக இருக்கும் நான் சின்ன வயசில் இருந்தே இன்ன வரைக்கும் நான் வந்து அந்த கோவிலுக்கு போவோம் எங்கள் அம்மா அழைச்சிட்டு போவாங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் ஃபேமிலி எல்லாருமே போவோம் அந்த கோவிலுக்கு ரொம்ப அங்கே விசேஷமாகருக்கும் சனிக்கிழம இரவு ஆரம்பிக்கும் ய யாருக்காவது எதாவது உடம்பு முடியல அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க வந்து சாமிக்கிட்ட வந்து வேண்டியிருப்பாங்க இந்த மாதிரி பாட கட்டி தூக்குறது குழந்த இல்லாதவங்க தொட்டில் கட்டி புதுசாக வந்து குழந்த பிறந்துதுன்னா தொட்டில் கட்டி தூக்குறதுன்னு சொல்லி ப்ரே பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த அது மாதிரி எதாவது ஒரு நல்லதாக நடந்துது அப்படின்னா அந்த சாமிக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் படி அம் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் பங்குனி மாதத்துல வரும் இந்த ஃபங்க்ஷன் எப்போயிமே இது வந்து ரொம்ப விசேஷமாகருக்கும் நாலு சனிக்கிழம மந்த்திலி ஃபோரு சாட்டர்டே வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நியாபகம் இருக்கு எங்கள் ஊரில் வந்து உத்தமதானிங்குற கிராமத்தில் வந்து வருஷம் வருஷம் வந்து அமுதப்படையல் அப்படிங்கற ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிவன் வேஷம் போட்டு பார்வதி வேஷம் போட்டுகிட்டு வரது ஊரு ஃபுல்லாக அப்புறம் காவடி கரகம் அதெல்லாம் தூக்கிகிட்டு வரது இந்த மாதிரி நிறைய நடக்கும் இதெலாம் வந்து என்னுடைய சிறு வயது நியாபகங்களாக இருக்கு இன்னும் அதெல்லாம் நடக்குது இன்னும் நான் அதெல்லாம் வந்து பங்கெடுத்துகிட்டு இருக்கேன்